எங்கள் கிராமத்தில் ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லா நீட்டாக எல்லா கிளீன் பண்ணியோ நல்லா வச்சுருப்பாங்க நம்ம வந்து நல்லா தண்ணி போகல அடைச்சிருக்கு அப்படினு சொல்லி எதாவது சொன்னம்னா வந்து உடனே வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து கிளீன் பண்ணுவாங்க அதை நம்ம எப்படி வந்து நாங்கள் சுத்தமாக வச்சுக்குணும்னா நம்ம குப்பையல்லாம் வந்து ஒரு டிச்சில் போடாம நாம அதை வந்து சரியாக குப்பத்தொட்டியில அதை போட்டு வச்சம்னா நமக்கு வந்து ட்ரா அதிகமாக அடைச்சிக்காது தண்ணி நீட்டாக அது பாட்டுக்கும் போகும்